அதிகமாக லைப்ரரிக்கு போனேன் அப்புடினா அது எங்களோடய காலேஜ் லைப்ரரி இரு ஒன்று இருக்கும் அதுக்கு அதிகமாக போயிருக்கேன் அங்கே வந்துட்டு நான் ஸ்டாட்டிங்கில் போனதலாம் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் அமைதியாக அமைதியாக இருக்கும் அப்படினு தான் நான் போவேன் அங்கே அமைதியாக இருக்கணும் அப்படினு போய் போய் பின் நாட்களில் என்ன பண்ணிட்டேன் புக் எடுத்து படிக்கணும் எதாது கதை படிப்போம் அப்படினு சொல்லிட்டு அதிகமாக புக்ஸ் எடுத்து படிக்க ஆரமிச்சேன் எங்கள் வீட்லேயுமே பார்த்தோம்னா நிறையா புக்ஸ் வச்சுருப்பேன் எங்கள் அம்மாவே என்ன இவ்வளோ புக்ஸ் வச்சுருக்க இவ்வளோ புக்ஸ் வச்சு என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க வீட்டுக்கு வரவங்களும் கேட்பாங்க அவ்வளோ புக்ஸ் வச்சுருப்பேன் எனக்கு படிக்கிறது இந்த கதை படிக்கிறது அதுலெலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மூலிமா நிறையா யோசிப்பேன் இப்புடிலாம் இருக்க முடியுமா அப்படின்றதலாம் நிறையா தலைவன் தலைவி அப்படினு சொல்லிட்டு நிறையா கதைலாம் வரும் ஸோ லைப்ரரிக்கு வந்துட்டு நான் காலேஜில் போய் ஸ்டாட் பண்ணி ஒரு அமைதிக்காக போன ஒரு விஷயம் தான் லைப்ரரி அதுக்கு பின்னாடி நான் நிறையாவே அதில் நாவல்ஸ்லாம் கொஞ்சம் படிக்க ஆரமிச்சேன் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு கதையிலேருந்தும் ஒவ்வொரு கருத்தை வந்து நான் வாழ்க்கையிலையும் பின்பற்றேன் இன்னும் பின்பற்றிட்டு இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் எனக்கு இருந்தது